ஹலோ யார் பெரியசாமி பழ கடைங்களா என்ன பழங்கள் இருக்குதுங்க நல்ல என்ன ஆப்பிள் திராட்சை இதெல்லாம் இருக்கா சரிங்க சரிங்க அதலாம் அதலாம் கொஞ்சம் வெலை கம்மியாக கொடுப்பிங்களா டிஸ்கவுண்டட் பண்ணி அது அதான்ங்க ஏன்னா எனக்கு ஒரு ஒரு பத்து கிலோ வேணும்ங்க அது அதில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படி வேணும்ங்க சாத்துக்குடியில் கொஞ்சம் மாம்பழத்துல கொஞ்சம் ஆப்பிளில் கொஞ்சம் திராட்சையில் கொஞ்சம் அது அதில் கொஞ்சம் கொஞ்சம் வேணும்ங்க சரிங்க சரிங்க எல்லாம் அதான் டிஸ்கனேஷன் ஏதா இருக்குதுங்களா சரிங்க

இல்லை இல்லை மொத்தமாக ஏதா நீங்கள் உங்கள் உங்கள் கடையில்தாம்ல வாங்குகிறேன் ஆ பத்து கிலோ வேணும்ங்க சரிங்க சரிங்க இப்போ நான் வர்றேன்ங்க எல்லாம் நீங்கள் இது பண்ணிக் கொடுங்க இல்லை நான் நீங்கள் ஆளை வச்சு அனுப்பிடுங்க என்னத்துக்கு நீங்கள் நான் வந்துக்கிட்டு இதான் வெயிலாக இருக்குது வீடுங்களா இங்கேங்க கிழக்க இருக்குதுங்க கிழக்கு கிழக்கு பகுதியில் நீங்கள் வீட்டு நம்பரை பண்ணி வர வேண்டியது தான் ஆ சரிங்க சரிங்க சரிங்க குடுக்கிறேங்க ஆ சரிங்க கொடுத்து கொடுத்தனுப்புறேன் கொடுத்து